கோவிட் தொற்று வந்து பஸ்ஸில் போகும்மோது வந்து ரொம்ப ட்ரா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரெண்டு பேர் சீட்டில் வந்து ஒருத்தவுங்க உட்க்கார்ற மாதிரி இருந்துச்சு அது மாரி மூணுபேர் சீட்டில் ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து ரெண்டு பேர்த்து சீட்டில் ரெண்டு பேர் உக்கார்ந்திட்டு அப்படி நல்லா போவோம் ஆனால் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் நம்பளோடய சேஃப்ட்டிக்காக ரெண்டு சீட்டில் ஒருத்தவங்களும் மூணு சீட்டில் ஒருத்தவங்களும் மூணு சீட்டில் ரெண்டு பேரும் உக்கார்றது இருந்துச்சு அதேமாதிரி கோவிட் வந்ததுக்கப்புறம் மாஸ்க்கு போட ஆரம்பித்தோம் அந்தமாரி வண்டியில் வந்து ரெண்டு பேர் போகக்கூடாது ஒரு பேர் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாரி வீட்லிருந்து வெளியே வரும்மோது மாஸ்க் போட்டு வரணும் ஒருத்தவங்கள டச் பண்ணி பேசக்கூடாது ஒருத்தவங்க கூட சேர்ந்து கை கோர்த்து போகக்கூடாது கோவிட் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவுங்களேருந்து இன்னொருத்தவங்களுக்கு மாறுறதுக்கு இதுக்கு நிறைய வழி இருக்குது அதனால அப்படிலாம் போகக்கூடாதுன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ ஒரு கடைக்கு போகிறோம்னா அப்போ வந்து கிராமத்திலலாம் வெளி வெளி ஊருக்கு தான் போவாங்க அப்போ வந்து மாஸ்க்கு போட்டுகிட்டு அதை போட்டுகிட்டுதான் போகணும் அதுமாதிரி மாஸ்க்கு போடலைனா இந்தமாதிரி கோவிட் நோய் தொற்று வந்து பாதிப்பு பாதிப்பு அடையுறதால வீட்லிருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிராமத்திலலாம் அந்த மாரி கள்ளக்குறிச்சியில் போய் வாங்கறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அதே மாரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போதும் ட்ராவல்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போய்விட்டு வரதுக்கு அது மாரி கோவிட் டைம் வந்து போகக்கூடாது ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடாது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடாது வீட்டிலேயே சேஃப்ட்டியாக இருக்கணும் அந்த மாரி வெளியே வந்தால் உங்களுக்கு தான் தொற்று பரவும் அந்த மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக்அ இருந்துச்சு கோவிட் டைம் வந்து வெளியே போகாத அது மாதிரி பிள்ளைங்க எக்ஸாம் இதுப் பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு